நான் பார்த்த டிராக்டர்ல மஹேந்திரா டாட்டா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இது வந்து அந்தக்காலத்தில் வந்து மாடு வச்சு கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை உழுகிறோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரத்தில் இந்த வேலையை குயிக்காக முடிச்சு கொடுத்துட்டு போகுது அதிலையே வந்து வ களை எடுக்கிறதுலருந்து பலவகையான உழவுக்கு வந்து பலவகையான டிராக்டர்கள் இருக்குது ஒவ்வொரு கலப்பையும் மாற்றி போட்டு ஈஸியாக நம்மளுக்கு வேலையும் சுலபமாக முடிச்சு கொடுத்துருவாங்க இது நிறைய பேர்த்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது